ஆ சார் ஹலோ யார் ப்ரோ

ஆ ஆமாம் ப்ரோ நீங்கள் ப்ரோ மேரேஜாங்க ப்ரோ எத்தனை பேர்த்துக்கு ப்ரோ நாலாயிரம் பேர்த்துக்கா ப்ரோ ஓகே ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ என்றைக்கி ஃபங்க்ஷனு எந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கரெக்டாக முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே வந்துடுவோம் ஆ என்ன ப்ரோ ஜாமான் நீங்கள் நேரில் வாங்க ப்ரோ நான் ஒரு லிஸ்ட் எழுதித் தரேன்

என்ன ப்ரோ சரி ப்ரோ என்னென்ன இருக்குதுனு ஸோ காட்டுங்கள் சரி ப்ரோ என்னென்ன இருக்குதுன்னு காட்டுங்கள் சொல்லுங்கள் இல்லாததை ஒரு லிஸ்ட்டு மாதிரி தரேன் அது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க ப்ரோ அதெல்லாம் எதுவும் இருக்காது ப்ரோ எந்த ஒரு குறையும் இருக்காது ப்ரோ அதெல்லாம் பக்காவாக இருக்கும் ப்ரோ ஒரு ஆறு ஏழு பேர் வருவோம் ப்ரோ ஆ அதலாம் வச்சுக்கலாம் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ அதல்லாம் என்னங்க ப்ரோ அமௌண்ட்டு என்ன இருபது ருபா ஆகும் ப்ரோ ஆ ஓகே ஆ பை ப்ரோ பை ப்ரோ